என் வாழ்க்கையிலே மறக்க முடியாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ் தான் எல்லார்த்துக்கும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா அங்கே தான் நம்ம நிறைய நேரம் செலவு பண்ணிருப்போம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருப்பாங்க நிறைய பேர் கிடச்சிருப்பாங்க நம்ம படிக்கிறதாக இருக்கட்டும் நம்ம ஃபிரெண்ட்ஸாக இருக்கட்டும் நம்ம ஸ்கூல் டேஸ்லருந்து கூட்டிகிட்டு போகிறது தான் அந்த ஒரு வாழ்க்கை அது வந்து லைஃப் லாங் வரும் ஃப்ரெண்ட்ஸ்ங்கன்னு நம்ம கல்வியும் அதே மாதிரி தான் வந்து ஸ்கூலில் படிக்கிறது தான் நம்ம சாகறமட்டும் நமக்கு படிக்கிறது இ அந்த ஸ்கூல் டேஸில் எவ்வளோ என்ஜாய் பண்ணிருப்போம் ஜாலியாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட்றது படிக்கிறது ஊர் சுத்துறது கேம்ஸ் விளையாடுறது அப்புறம் போய் அட்டனன்ஸ் ஆப்சென்ட் வாங்கறது அந்த மாதிரில்லா நிறைய இருக்குது ஆனால் நிறையா மெமரீஸ் வந்து ஸ்கூல் டேஸில் தான் மறக்க முடியாதது எல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேங்காக சுத்துறது ஜாலியாக இருக்கிறது லாஸ்ட் பெஞ்சு உட்காந்து அரட்டை அடிக்கிறது அப்புறம் மிஸ்க்கிட்ட நல்ல பேர் வாங்கறது கை தட்டல் வாங்கறது இப்படி ஒரு நல்லா வாழ்க்கை வந்து ஸ்கூல் டேஸ் மட்டும்தான் அந்த வாழ்க்கை யாருக்கும் அந்த திரும்ப கிடைக்காத ஒரு லைஃப் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் கிடைப்பாங்க அப்புறம் லாஸ்டில் போனால் எல்லா காலேஜ் போகும் போது எல்லா பிரிஞ்சுடுவாங்க எல்லாரும் திரும்பி பார்க்கணுன்னு நினைக்கிறது வந்து ஸ்கூல் டேஸ் மட்டுமாக தான் இருக்கும் ஏன்னா அங்கே தான் ஒரு லைஃப் ஜாலியான லைஃப் சந்தோஷமான ஒரு லைஃப் எந்த ஒரு சோகமும் இருக்காது கஷ்டமும் இருக்காது துன்பமும் இருக்காது அந்த ஒரு லைஃப் வந்து ஜாலியானதாக இருக்கும் அங்கே தான் வந்து நிறைய சண்டை போட்டுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிருப்போம் சாப்பிட்ருப்போம் நல்லா படிச்சுருப்போம் அரட்டை அடிச்சுருப்போம் இப்படி ஒரு லைஃப் வந்து திரும்ப கிடைக்க முடியாத ஒரு லைஃப்னா ஸ்கூல் லைஃப் மட்டும்தான்